இங்கே எங்கள் ஆஸ்பத்திரியில் மருத்துவமனையிலேயே படுக்கை வசதிலாம் நல்லாருக்கு இந்த கொரோனாக்கப்புறம் ஆக்சிஜன் வசதி சிலிண்டரு அதெல்லாம் நல்லா வைச்சிருக்காங்க அறுவை சிகிச்சை பண்ணணும்னா இப்போது யாருக்கும் பெரியளவில் நோய் வந்துடுச்சினா அது அறுவை சிகிச்சையும் பண்ணுறாங்க நல்லா கவனிக்கிறாங்க எல்லா வசதியும் நல்லா நல்லா கொடுத்துருக்கு ஒரு கொறை கிடையாது ஆஸ்பத்திரில என்னென்ன தேவையோ அத்தனையும் செய்கிறாங்க மக்களுக்கு ஆஸ்பத்திரியில் ஜாய்ன் பண்ண மக்களுக்கு சாப்பாடு முதல் கொண்டு கரெக்ட்டாக கொடுத்துருவாங்க காலையில் சாப்பாடு மதியானம் அப்பறம் சாய்ங்காலம் டிபனுக்கு கொண்டை கடலை ஒரு பால் ஒரு பழம் அந்தமாதிரி தர்றாங்க எல்லா வசதியுமே ஆப்ரேஷன் பண்ணலாம் ஆக்சிஜன் கொடுக்கலாம் எல்லாமே சூப்பராக இவங்களால முடியாத முடியாத பட்சத்துக்கு மட்டும் தான் எங்களுக்கு திருநெல்வேலி ஹை க்ரௌண்டுக்கு அனுப்புவாங்க கூடிய வரைக்கும் இவங்களால எல்லாம் முடியும் பேருகால வசதி எல்லாம் இவங்க எங்களுக்கு செஞ்சு தர்றாங்க ஒரு கொறை கிடையாது ஆஸ்பத்திரியில் எப்போ போனாலும் எந்த டைம் போனாலும் எங்களுக்காக ஆஸ்பத்திரி திறந்துருக்கும் ஒரு கொறை இல்லாமல் எங்களை பாக்கிறாங்க எல்லாம் நல்ல சந்தோஷமா நடத்துகிறாங்க நோயாளிகளை நல்லா அன்பாக எல்லாமே நீட்டாக நடத்தித் தர்றாங்க ஒரு கொறை கிடையாது